இப்போ எனக்கு பிடிச்ச பாட்டுன்னா ஆடுகளம் படத்தில் வந்து இந்த அந்த சாங் வந்து நல்லா இருக்கும் அது ஜி வி பிரகாஷ் பாடின பாட்டு அந்த பாட்டுலாம் கேக்கிறப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும் லவ் சாங் தான் அது ரொம்ப பிடிக்கும் அந்த சாங் கேக்கிறப்பையே ரொம்ப நல்லா இருக்கும் லைன்ஸ் தான் ரொம்ப அத கேட்கவே நல்லா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த லைன்ஸ்லாம் அது ஜி வி பிரகாஷ் எனக்கு ரொம்ப புடிக்கும் அவன் ஆல்ரெடி வேறு ஹீரோ ஹீரோ தான் ஜி வி பிரகாஷ் ரொம்ப பிடிக்கும் அதனாலையே அவன் பாடுற சிங்கிங் எதுவும் எல்லாம் நல்லா இருக்கும் வாய்ஸ் ரொம்ப செம்மையாக இருக்கும் கேக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் அதுமாரி எந்த ஒரு ஃபீலிங்ஸில் இருந்தாலும் அந்த சாங்லாம் கேக்கிறப்போ அந்த ஃபீலிங்ஸ்லாம் தெரியாது ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கிறப்போலாம் அந்த சாங்லாம் கேக்கிறப்போ அந்த டிப்ரெஷன்லாம் மாறிடும் அது மாதிரி நைட் டைமில் அப்புறம் இந்த சாங்லாம் கேக்கிறப்போ தூக்கம் வரலைனா கூட அந்த சாங்லாம் கேட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் மனசு ரிலாக்ஸாக இருக்கும் ரொம்ப கோபமா இருக்கிறப்பையோ எதோ ஒரு டென்ஷனில் இருக்கிறப்பையும் அந்த சாங் நான் கேக்கிறப்போ அடிக்கடி அந்த சாங் தான் கேட்பேன் அந்த சாங் ரொம்ப பிடிக்கும் அந்த சாங் கேட்டாலே நான் அப்படியே டக்குன்னு மாறிடுவேன் அப்சட்டாக இருந்தால் கூட அந்த சாங்லாம் கேக்கிறப்போ ஜி வி பிரகாஷ் சாங்லாம் கேக்கிறப்பையே அப்படியே எனக்கு எல்லாம் மாறிடும் இந்த மனசு ரிலாக்ஸாக ஆகிடும் அதனால இந்த சாங்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாங் கேக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டு சாங் யா இளையராஜா சாங் இளையராஜா சாங்லாம் வாய்ஸ் ரொம்ப செம்மையாக இருக்கும் சாங் நைட் டைமில் கேக்கிறப்பெல்லாம் நல்லா இருக்கும் மெலோடி சாங்கு ஃபீலிங்ஸில் ஃபீலிங்ஸில் எல்லாம் ரொம்ப வாய்ஸ்லேருந்து எல்லாம் நல்லா இருக்கும் லைன்ஸு வேர்ட்ஸு எல்லாம் நல்லா இருக்கும் ஒரு வார்த்தையும் அப்படியே ஒரு ஒரு அர்த்தம் உள்ள வார்த்தையாக இருக்கும் ஒரு இருக்கிற வார்த்தை எல்லாம் அப்படி தான் இருக்கும் நல்லா இருக்கும் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் சாங்ஸ்லாம் கேட்கவும் நல்லா இருக்கும் வாய்ஸ் நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இளையராஜா சாங் ரொம்ப பிடிக்கும் நைட் டைமில் ரொம்ப அடிக்கடி கேட்டிருக்கேன் அது மாதிரி காலேஜு வரும்போது கூட ஹெட்செட் போட்டு கேக்கிறது பஸ்ஸில் சாங் பஸ்ஸில் சாங் ஓடினா தான் பஸ்லேயே நான் போவேன் அந்த சாங் ரொம்ப பிடிக்கும்